எனக்குப் பிடித்த கதாபாத்திரங்கள் எதாவது இருக்குதுன்னு பார்த்தீன்னா எனக்கு வந்து சிலப்பதிகாரம் இருக்கும் எனக்கு வந்து சிலப்பதிகாரம் ரொம்ப பிடிக்கும் சிலப்பதிகாரத்தில் வந்து யார் பிடிக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணகியை சொல்லுவேன் ஏன்னால் கண்ணகி வந்து அவளுடைய வீட்டுக்காரருக்காக வந்து அந்த நாட்டை ஆண்ட மகாராஜாவையே எதிர்த்து நின்று போராடினாள் போராடி வெற்றி பெற்றாள் கற்புக்கரசி கண்ணகி என்ற பெயரும் பெற்றாள் அதனுடைய கதையை நான் உங்களுக்கு ஒரு கணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க க கண்ணகியுடைய கால் சிலம்பு வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவான் அரசனுடைய சம்பந்தப்பட்டவங்களுடைய காற்சிலம்பும் தொலைஞ்சு போயிடும் க அரசனுடைய காற்சிலம்பும் கண்ணகியோடய காற்சிலம்பும் ஒரே மாதிரி இருக்கும் அரசன் கண்ணகியோடய கணவன் கையில பார்த்த நபர்கள் போய் அரசனிடம் சொல்ல அரசன் வந்துட்டு அவனை கொன்று வா என்று சொன்னார்கள் கொன்று வா மீன் அழைத்து வா என்று சொல்வதன் மீனிங் ஆனால் புரிந்து கொண்டவர் கொன்று வா அழிச்சு சாகடிச்சிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி அந்தக் கருத்து போய் முடியும் அவங்க போய் அவங்கள சாகடிச்சிடுவாங்க கண்ணகி வீட்டுக்காரனை சாகடிச்சிடுவாங்க அப்புறம் கண்ணகி வந்து நியாயம் கேட்டு என் கணவன் வைத்திருந்த காற்சிலம்பு என்னுடையது தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பா அவ்வரசன் வந்து அதற்கு என்ன ம ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது என்னுடைய இன்னொரு காற்சிலம்பு இது தான்னு சொல்லிட்டு அந்த சபையின் முன்னாடி தூக்கி வீசாட்டும் போது தான் அரசருக்கு உண்மை என்னவென்று புரியும் அரசர் அதுவும் தவறாக புரிந்துக்குவார் கொன்று வா அழைத்து வா என்பதற்கு கொன்று வா என்று சொல்லி இரண்டு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே மீனிங் செஞ்சதனால் கண்ணகியோட வீட்டுக்காரர் வந்து இறந்து போனாங்க கண்ணகி சபித்தாள் என் என்னுடைய கணவனைக் கொன்ற இந்த மாநகரம் எரிந்து போகட்டும் என்று சபிக்கும் போது மாநகரமே எரிந்தது கண்ணகி கற்புக்கரசியவதி அப்படின்னு சொல்லி பெயரும் பெற்றாள் எனக்குப் பிடித்த கதாப்பாத்திரம் கண்ணகி சிலப்பதிகாரத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இலக்கிய அதிகாரம் அதுவாக தான் இருக்குது